நடைப்பயணத்தின்போது எங்கள் ஊர் வந்து கனியாமூர் கனியாமூர்லேருந்து மூணு கிலோ மீட்டர் நடந்து வர அப்போ அங்கே நிறையா நான் வியந்து பார்த்தது நிறையா செடி இருக்கும் இன்னொவொன்னு ஈவினிங் டைமில் நடக்கிறப்ப அந்த ஸ்னோஸெலாம் நிறையா வரும் அதை பார்க்குறப்ப அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் எதிர்பார்க்காத விஷயமாக அந்த இடத்துல இருந்தது நிறையா பேர்ட்ஸ்ஸு அனிமல்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஓட்டிகிட்டு வரப்போ அது எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகான விஷயம் அதுக்கப்புறம் மலை மேலே ஏர்கிறப்ப நான் வந்து வெள்ளிமலைக்கு போயிருந்தேன் வெள்ளிமலைக்கு போகிறப்ப அங்கே வெள்ளிமலைக்கு போகிறப்ப அங்கே நிறையா ஃபால்ஸ் இருந்தது அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த போட்டிங்கெலாம் போகிறப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப அழகாக இருந்தது எனக்கும் அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படி போகிற வழியில் அங்கே நிறையா ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸெலாம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸெலாம் வாங்கிட்டு அந்த போட்டிங்கில் போய்விட்டு நாங்கள் உட்கார்ந்துட்டு அதில் போய்விட்டு நாங்கள் ஒரு ஒன் ஆர் அதில் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸ்னாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வரப்போ ஒரு பெரிய அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஃபால்ஸ் ஓட அந்த ஃபால்ஸ் கிட்டே போய் பார்த்தா அதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருந்தது அது ரொம்ப அழகாக இருந்தது சரி இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தோன்னால் அந்த மலை ஃபுல்லாக அதாவது பின்னாடி அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்தோம் அது எடுத்த அப்போ பார்த்தா பிக்சர் நல்லாவே வந்து இருந்தது அந்த பிக்சரை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா ஸ்டேட்டஸ்சில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஸ்டேட்டஸ் போட்டு அது என்ஜாய் பண்ணிணோம் அதுக்கப்புறம் வாட்ஸ்ஆப் டிபி அந்த மாதிரிலாம் வச்சுருதோம் இதுதான் என்னுடைய மலை ஏறும் போதும் என்னுடைய நடை பயணத்தின் போதும் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் அதே மாதிரி அந்த வெள்ளி மலை அந்த ஃபால்ஸ்க்கெலாம் போகிறப்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நிறையா அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி கூலிங்காக ஒரு மாதிரி அப்படி கூலிங்காக ஒரு மாதிரி ஜில் ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துக்கு போனது இ இன்னி வரைக்குமே ரொம்ப ஹேப்பியாக இருந்தது அதுதான் வந்து நான் மலையேறும் போது எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தேன்னால் அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தேனால் நல்லா ஒரு ஃபால்ஸ் இருந்தது அங்கே தண்ணி நல்லா போய்விட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தால் அங்கே வெறும் இந்த தூரத்தில் இருந்து அந்த ஃபால்ஸ்ஸை பார்க்குறப்ப அது ரொம்ப அழகாக ஸ்லோவாக வர மாதிரி இருந்தது அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்தப்போ அந்த பிக் நல்லா இருந்தது இது தான் நான் மலை ஏறும் போது பார்த்தது ஃபோட்டோ எடுத்தது எல்லாம்